எனக்குக்கு உலகத்திலியே ரொம்ப பிடிச்ச இடோன்னா அது சுஸ்ஸர்லேண்ட் தான் ஏன் கேட்டிங்கன்னால் நான் சின்ன வயசா இருக்கும்போது என்கூட படித்த ஃப்ரெண்டு வந்து சுஸ்ஸர்லேண்ட் போய்ட்டு வந்தாள் போய்ட்டு வந்து அவள் ஒரு ஒரு வாரமாக சுஸ்ஸர்லேண்ட் பற்றியே தான் பேசிக்கிட்டே இருந்தாள் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொர்க்கோம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாள் எனக்கு வந்து எப்படியாவுது சுஸ்ஸலே எனக்கும் ஆசை வந்துருச்சு எப்படியாவுது சுஸ்ஸர்லேண்ட் போகணும் அப்படின்னு என் நானும் நிறைய வ இதெல்லாம் ப படித்திருக்கேன் புக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறோம் நான் சுஸ்ஸர்லேண்டை எடுத்து பார்ப்பேன் புக் புக்ஸ்லெலாம் பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு அதுலையும் அப்படி தான் போட்டிருக்கும் அதனால எனக்கு சுஸ்ஸர்லேண்ட் பார்க்கணுந்தான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ஒரு சுஸர்ல ஏ எங்கேயாவுது போகணும் அப்படின்னு எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சுவிஸ்ஸர்லேண்ட் சுஸர்லேண்டை தான் வந்து சூஸ் பண்ணுவேன் எனக்கு அது தான் ரொம்ப பிடிச்ச ஒரு உலகத்திலியே ரொம்ப பிடிச்ச நாடுன்னால் அது தான்